ஹலோ அமேசானா ப்ரோ ஆ அதுதான் ப்ரோ ஒரு புக்கு ஆர்டரு போட்டிருந்தேன் விங்ஸ் ஆஃப் ஃபயர்னு சொல்லிட்டு அப்துலகலாம் சார் எழுதுனது அது எப்போதும் வர மாதிரி வராமல் டேட்டு ட தள்ளிப் போயிடுச்சு ப்ரோ நான் அதுக்கு திருப்பி ரெக்வஸ்ட் போட்டிருந்தேன் அதுக்குமே ஒன்றும் ரிப்ளே இல்லை அமேசான் சைட்லேருந்து அதுதான் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குதுன்னு கேட்குறக்காண்டி உங்களுக்கு ஃபோன் அடித்தேன் ஆமாம் ப்ரோ கஸ்டமர் ஐடியா ஆ இந்தா பார்த்து சொல்கிறேன் ப்ரோ ஒரு நிமிஷம் ஆறு ஒன்று பூஜ்யம் பூஜ்யம் ஆறு ஏழு ப்ரோ ஓ ஆ பாருங்கள் ப்ரோ ஓ ஓகே ப்ரோ அது இன்னும் அங்கேயிருந்தே இது சோல் டவுட் ஆகலை அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் இருக்கா சரி ப்ரோ இது இப்போது அது எப்படி மணி ரீஃபண்ட் ஆயிடுமா இல்லை புக் வந்துடுமா ப்ரோ ஆ புக்கு வந்துடும் ஆனால் கொஞ்சம் டிலே ஆகும் அது எப்போன்ற அந்த டேட் மட்டும் கொஞ்சம் சொல்றீங்களா சரி ஓகே ப்ரோ கொஞ்சம் முடிஞ்ச வரை ஃபாஸ்ட்டாக டெலிவரி பண்ண பாருங்கள் ப்ரோ ஆ ஓகே தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ ஆ ரேட்டிங் போடுறேன் ப்ரோ